ஆ ஒரு கூடை கத்திரிக்காய் கொடுங்க ஃபங்க்ஷன்க்கு கத்திரிக்காய் ஒரு கூடை அவரக்காய் தக்காளி பீன்ஸ்ஸு எல்லாம் கொடுங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக் கொடுங்க பார்த்து எவ்வளோ ரேட் சொல்கிறிங்க

எவ்வளோ ரேட் சொல்றிங்கக்கா ஆயர்ரூபாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணிக் கொடுங்க இது அவரக்காய் அதுவும் வில கம்மி பண்ணிக் கொடுங்கோ அதே மாதிரி பீன்ஸ்ஸு பீன்ஸ்ஸு கத்திரிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக் கொடுங்க கு இந்த காலிஃப்ளவர் இருக்குதுங்களா ஆ கேரெட்டு ம் அதுவும் ஒரு கூடை வேணும் அது எவ்வளோ வருது ஒரு கூடை எட்நூறுரூபா வருதுங்களா சரி சரி மேடம் வரேன் இருங்கள் வீ க வரேன் வாங்கிக்கிறேன் இருங்கள் ம்